ஹலோ மேம் நான் முஃபில் அவங்க அம்மா பேசுகிறேன் மேம் அவங்க டீச்சரா மேம் ஆ மேம் நான் அவங்க பேரெண்ட்ஸ் பேசுகிறேன் மேம் லீவ் வேணும் மேம் ஒரு டென் டேஸுக்கு இந்த மாதிரி வெளியே போகிறோம் ஊருக்கு ஸோ அதனால் முஃபிலுக்கும் சஃபீருக்கும் லீவ் வேணும் மேம் கொஞ்சம் லீவ் கிடைக்குமா மேம் போய்ட்டு வந்துடுவோம் மேம் இல்லை மேம் இந்தமாதிரி வந்து ஊரில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ மேரேஜ் இருக்குது இந்த மாதிரி எங்கள் தம்பியோடய ஸோ அதனால் போகணும் ஆ டென் டேஸ் மட்டும் நீங்க புரியுது மேம் நீங்கள் ஆன்லைனில் சென்ட் பண்ணுறீங்களா மேம் நான் பார்த்துக்குறேன் எஸ் மேம் ம் ம் ஆ மேம் ஆ ஒரு ஃபைவ் டேஸ் மேம் ஒரு ஃபைவ் டேஸில் வந்து ஆ ம் புரியுது மேம் புரியுது சரி மேம் ஓ ம் ஓகே மேம் ம் புரியுது மேம் ம் ஆமாம் மேம் ஓகே மேம் சரி மேம் ஓகே மேம் தேங்க்யூ போய்ட்டு வர்றேன் மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகே மேம்